ஆமாம்ங்க வண்டி வாடகை எத்தனைங்க

கையில் வேறு காசில்ல உங்ககிட்ட ஃபோன் பே இருக்குங்களா இல்லையா சரி சரி ஜிபேவாது இருக்குங்களா இருக்கா சரி நம்பரு சொல்லுங்கள் சரி சரி அமிசிடுறங்க அமிசிடுறன்